ஹலோ கேப் டிரைவரா தம்பி நான் தான் பேசுகிறேன் சாமி நாளைக்கு ஒரு வாடகை இருகுப்பா ஒரு வாடகை இருக்குது ஆமாம் இந்த இந்த கோயம்புத்தூர்லேந்து இந்த மே பேரூர் போகிற ரோட்டில் போகணும் ஆ நல்லா கேட்கு ஆமாம் பேரூர் போகிற வழியில் போனீங்கன்னா இடையில தெலுங்குமலைப்பிரிவுன்னு ஒரு இடோம் வரும் அங்கேயே கேட்டாலும் கூட சொல்கிறாங்க அதில் நின்று இப்படி கட் பண்ணிக்கலாம் சரியா ஆ கட் பண்ணி நேராக உள்ள போகணும் உள்ள போகணும் உள்ள போனீங்கன்னா இந்த ராஜராஜேஸ்வரின்னு இன்னொரு வீதி வரும் ஆமா அங்கே கேட்டால் சொல்கிறாங்க ராஜராஜேஸ்வரி நகர் எதுன்னு அப்புறோம் நீங்கள் அங்கே போனால் முன்னாடியே ஒரு புள்ளா கோவில் விநாயகர் கோவில் வரும் ஆமாம் விநாயகர் கோவில் அதுக்கு பக்கத்தில் மளிகை கடை இருக்குது ஆமாம் மளிகை கடை இருக்குது அந்த மளிகை கடை கிட்ட நின்று இந்த மாதிரி துரைன்னு ஒருத்தவர் அங்கே அவங்க வீடு முதல்ல சாயப்பட்றையில் வச்சிருந்தாங்க அவங்க வீடு எதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க ரோட்டு மேலேயே தான் நீங்கள் போனீங்கன்னா ரெடியாக இருப்பாங்க நிற்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது என்ன அங்கே நின்று நீங்கள் அந்த மளிகை கடையில் கேட்டால் சொல்லுவாங்க இந்த இடந்தான்னு பக்கத்திலேயே கை காட்டுவாங்க போனீங்கனா ரெடியாக நிற்பாங்க ஆ ஆ ஆமாம் நீங்கள் நிற்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது போய் உடனே கூட்டிகிட்டு வாங்க வந்துடுங்கோ வரும் போது அப்படி வராதீங்க இப்படி கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேந்து இந்த கோவில் படையூர் குன்னத்தூர் இந்த மாதிரி வந்து நேராக வந்துடுங்கோ நேராக வந்தீங்கன்னா அன்னூர் அன்னூரில் வந்து கேட்டீங்கன்னா மூக்குனூர் வர ரோடு எது மூக்குனூர் போகிற ரோடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க ஆமாம் துருவா நேராக இங்கேயே வந்துடும் இங்கே வந்தால் இந்த மளிகை கடை இருக்குது சிவாஜி மளிகை கடைன்னு அது பக்கத்திலேயே நீங்கள் நிற்பாட்டிக்குங்க போன் பண்ணாங்கனா நாங்களே வந்து முன்னாடி நிற்கிறோம் ஏப்பா பார்த்து நீங்கள் மறக்காமல் நல்ல முறையாக வந் மெதுவாக மெதுவாக வாங்கோ பொறுமையாக ஒன்று அவசரமெல்லான் கிடையாது சரியா இது வந்து எவ்வளவு உங்களுக்கு சார்ஜ் ஆகுது என்னன்னு சொல்லுங்கோ பார்த்து இப்போ சரி சரி அப்படியா இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்ட வராது சாமி அவ்ளோது எதுக்கு இப்போ நாங்கள் மாமுல போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் சரி அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் ஒரு ரெண்டாயரரூபா வாங்கிங்க சரியா வேணுணா ஒரு ஐநூரூபா அனுமிச்சும் கூட விட்டுறோம் எதாவது ஆத்தரம் அவசரத்துக்கும் பெட்ரோல் பிடிக்கணும் அடிக்கணும் அப்புறோம் வேணுன்னா நீங்கள் வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு ஆயரரூபாய வாங்கிட்டு போயிருங்க சரியா சரி பார்த்து பொறுமையாக வந்து சேருங்க சரியா